நம்ம செடிகளை வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கனா செம்மண் கரிசல் மண் இந்தமாதிரி மண்களை பயன் பயன்படுத்தலாம் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாச மண்ணை பயன்படுத்துறது மூலிமா நம்ம செடி நல்லா வளரும் வளரும் செடிகளுக்கு என்னென்ன உரம் பயன்படுத்துறோம்னு பார்த்தீங்கனா யூரியா கம்போஸ்ட்டர் இந்தமாரி காம்பிளக்ஸு இதெல்லாம் பயன்படுத்தும்போது வந்து பார்த்தீங்கனா செடி நல்லா செழித்து வளர்ந்து நல்ல பலனை கொடுக்கும்